இப்போது வந்து நம்ம விவசாயம் பண்ணுறோம் அப்படினா அது வந்து அந்தந்த வானிலையை பொறுத்து தான் இருக்குது இப்போ மழை பெய்கிற நேரத்தில் போய் நம்ம விவசாயம் பண்ண முடியுமா நெல்லு இப்போ போடுறோன்னா சம்பா நெல் அதை வந்து ஐப்பசி மாசத்தில் தான் அது விளையும் அப்புறம் குருவை நெல்லுனு சொல்லுவாங்கள் அது வந்து பங்குனி மாசம் கடசியில் அது வந்து நல்லா விளையும் மழை பெய்யும் போது அந்த நெல் விளச்சல போட்டோன்னா மழை நல்ல மழை அதிகமாக பெய்யும் போது அந்த நெல்லாம் அப்டி படுத்துரும் அப்புறம் பருத்தி பருத்தி போடுறோம்ல அது வந்து என்ன தான் வெடிக்கலை அப்படின்னு நினச்சிட்ருந்தாலும் நல்லா வளர்ந்துதுனா அது வெடிச்சிரும் அந்த நேரத்தில் மழை பெஞ்சிருச்சி அப்படினா என்ன தான் அது வெடிச்சாலும் அது ஒரு எந்த ஒரு பயனும் இல்லாமல் போயிடும் அதனால் விவசாயம் பண்ணுறப்ப அந்தந்த வானிலையை பொறுத்து தான் பண்ணணும் நெல் உற்பத்தியாக இருந்தாலும் பருப்பு பருத்தி உற்பத்தியாக இருந்தாலும் இதுமாரி எதுவாக இருந்தாலும் அந்தந்த வானிலையை பொறுத்து தான் செய்யணும் இப்படி இவங்க விவசாயம் போ பண்ணிட்டுருக்கம் போது மழை பெஞ்சிச்சினா எல்லா பயிருமே நாசமாயிடும் அது மாரி பருத்தி இது பண்ணம் போது மழை வந்துருச்சுனா அப்போயும் அது என்ன தான் வெடிச்சாலும் அது ஒரு பயனுமே இருக்காது இந்த பரு பருத்தி வெடிக்கிறதுனால இதனால் விவசாயம் பண்ணும் போது வானிலையை பொறுத்து இப்போ மழை வருமா வராதா வெயில் வெயில் இருக்கிற இடத்துல தான் நம்ம இந்த விவசாயம் பண்ணணும் அதனால் வானிலையை நம்ம நல்லா தெரிஞ்சுக்கிட்டு தான் பயிர் உற்பத்தியும் செய்யணும் விவசாயம் பண்ணிணாலும் அந்தந்த வானிலையை பொறுத்து தான் நம்ம செய்யணும்